ஹலோ ஓலா உபெர் ஆட்டோவா எங்களுக்கு ஆட்டோ கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வரமுடியுமா இடம் எங்கேனா திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அங்கே வந்துடுங்க ஹலோ ஆட்டோவா நாங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்துடுவோம் நீங்கள் உங்களால் கொஞ்சம் வரமுடியுமா ட்ரைவர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவீங்களா சொல்லுங்க